ஆ ஓகேங்க

ஆமாங்க ராஜேஷ் தான் நான் ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகேங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் எதிர்பார்க்குறிங்க ஆ ஓகேங்க இப்போ மென்ஸ் வியர் டைப்புனா உமென்ஸ் வியராங்க மென்ஸ் வியர் வேணுமா உமென்ஸ் வியர் வேணும்ங்களாங்க உங்களுக்கு ஓகேங்க இப்போ எங்கக்கிட்டே மென்ஸ் வியர் பார்த்தீங்கன்னா ஓகே சார் எங்கக்கிட்டே மென்ஸ் வியர் பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் இருக்குது ஜீன்ஸ் சர்ட் இருக்குது லைக்ரா ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது சார் பல்கானா ஓகே சார் இருக்குது சார் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உமென்ஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்றரை லட்சம் வரும் சார் ஆமாங்க சார் ரெண்ட்றரை லட்சம் தான் சார் வரும் சரி ஓகே சார் சரி ஓகே சார் பார்த்து பண்ணலாம்

சரி ஓகே சார் ஃப்ரெண்டு சொன்னானீங்க சரி வாங்க ஒரு நாள் நேரில் வாங்க வந்து பேசிக்கலாம் பேசி கம்மி பண்ணிக்கலாம் ஆ வாங்க சார் பேசி பண்ணிக்கலாம் சார் ஏன் சார் அதான் சார் மென்ஸ் அண்டு உமென்ஸை உமென்ஸில் பார்த்தீங்கனா இந்தமாதிரி டாப்ஸ் இருக்குது சுடிதார்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் டாப்ஸ் பார்த்தீங்கனா ஒரு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி அந்த மாதிரிலாம் போட்டு தருவோம் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே கூட தர பார்ப்போம் ஒரு சில செட்ஸ்லலாம் வாங்க வாங்க சார் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தர்றேன் சார் நேரில் வாங்க நல்லா பேசி பண்ணிக்கலாம் ஆ ஓகே சார்

வாங்க வாங்க சார் நெக்ஸ்ட்டு மன்த்து வந்திங்கன்னா கூட ஆடி அம்மாவாச இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி தருவோம் நல்லா ட்ரெஸ்ஸுலாம் ரன்னாகிற டைமு அதான் நீங்கள் அப்போ கூட வாங்க இப்போ கூட வாங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மன்த்தும் வாங்க இன்னும் நல்லாவே உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தர்றோம் பெட்டரான குவாலிட்டிலாம் தர்றோம் சார்

ஓகே ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ சார்